ஆ கேட்குதா மேம் ஆ மேம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லாஸ்ட் வீக்கில் எனக்கு வந்து என் பாப்பாக்கு பர்த்டேக்கு வந்து நீங்கள் வந்து ஈவெண்ட் பண்ணிக் கொடுத்துருந்தீங்க டெக்ரேஷன்க்கு டெக்ரேஷன் ஃபுட்டு எல்லாமே எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது கொஞ்சம் எங்கள் எங்களுக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வருது அது கொஞ்சம் பண்ணித்தர முடியுமா உங்களால் ஓகே மேம் ஓகே ஆ சூப்பராக இருந்துதாங்க வீட்டுக்கு வந்தவங்க எல்லோருமே அதை பற்றி தான் பேசினாங்க ஆமாம் மேம் வந் வந்தவங்களெலாம் டெக்ரேஷன் பற்றி பேசினாங்க ஃபுட்டு ஃபுட்டு வந்து ஒன்னொன்று நல்லா யூனிக்காக இருந்ததுன்னு எல்லோருமே சொன்னாங்க டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாரி நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க மேம் ஆ ஆமாமா அவங்களும் நல்லாவே பரிமாறினாங்க மேம் ஆ ஓகே மேம் அதில் வந்து ஸ்வீட்டு வந்து ஒரு நாலு ஸ்வீட்டு இருந்தால் ஓகே தான் ஆ ஆமாம் மேம் இதெலாம் இருக்கணும் ஏனால் மேரேஜ் ஃபங்க்ஷன் அது அதனாலே கொஞ்சம் நிறைய பேருக்கு சமைக்கிற மாரி தான் இருக்கும் கொஞ்சம் இந்த ஈவெண்ட்டு எப்படி பண்ணிக் கொடுத்தீங்களோ அதுக்கு அதே மாரி பண்ணிக் கொடுத்துருங்க மேம் கொஞ்சம் ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை மேம் வெஜ் தான் வெஜ் தான் பர்த்டே ஃபங்க்ஷன்னால் நான் வெஜ்ஜுன்னா ஓகே தான் இது மேரேஜ் ஃபங்க்ஷன்லை அதனால் வெஜ்ஜு தான் அதனால் சரி ஓகே மேம் அதுதான் வந்து வீட்டாண்டயெலாம் கொஞ்சம் வீட்டு பக்கத்துலெலாம் உங்களோடய நம்பர் கேட்குறாங்க நான் கொடுக்கலாமா ஆ ஓகே மேம் ஆனால் எல்லாம் ஆ எல்லாமே நல்லாயிருந்துது மேம் அதுவும் டெக்ரேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்கள்து ஆ ஆமாம் ஃப்ளவர் டெக்ரேஷன் இந்த பலூன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பாப்பாக்கே அவ்வளோ இதுவாக இருந்தது ஃபோட்டோஸெலாம் ந அவ்வளோ நல்லா வந்தது ரொம்ப தேங்க்யூங்க மேம்

ஆமாம் ஆமாம் எஸ் மேம் ஷோர் மேம் இல்லை வேறு எதுவுமில்ல மேம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா ஓகே தான் மேம் இது எப்படி பண்ணீங்களோ அதேமாதிரி பண்ணிக் கொடுத்துருங்க ஆ ஓகே ஓகே நான் மெனு கொடுத் ஆமாம் பாப்கார்ன் ஐஸ்க்ரீம் இந்த பஞ்சுமிட்டாய் பஞ்சுமிட்டாய் கூட இருக் ஆமாம் அது கண்டிப்பாக வேணும் அப்புறம் லன்ச்சு டின்னர் முடிச்சுட்டு இந்த ஐஸ்க்ரீம் ஃப்ரூட் சாலடு அதெல்லாம் ஓகே ஆ ஆமாம் ஓகே ஓகே ஆ ஓகே ஆ ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்